சார் குட்மார்னிங் ஆ சார் நீங்க தான லைப்ரரி பார்த்துக்குறீங்க ஓகே சார் நான் டெய்லியும் இந்த லைப்ரரில தான் வந்து நான் புக் ரீட் பண்ணிகிட்டுருப்பேன் நான் டெய்லியும் வந்து பார்க்கும்போது ப புக்குலாம் வந்து பிராப்பரான இடத்துல இருக்க மாட்டேங்குது சார் இப்போ தமிழ் செக்மென்ட்னா அந்த இடத்துல இருக்க மாட்டேங்குது இங்கிலீஷ் அந்த இடத்துல இருக்குது மாற்றி மாற்றி இருக்கு அரேஞ்மெண்ட்லாம் அதை கொஞ்சம் பார்த்து சரி பண்ண முடியுமா சார் ஏன்னா கொஞ்சம் டெய்லியும் எடுக்குறதுக்கு எடுத்து படிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது அதை கண்டுபுடிச்சு படிக்கிறதுக்கு நான் ஒரு டாப்பிக் படிக்க வரன்னா அந்த அந்த டாப்பிக்கான அந்த அரேஞ்மெண்ட் வந்து வேறு எங்கையோ இருக்குது அது எதனால சார் அது ஓகே சார் ஓகே சார்

ஓகே ஓகே ஓகே சார் ஓகே சார் அது அவங்கள்ட்டையும் சொல்லிவிடுங்க சார் அவங்க கார்டு கொடுத்து புக்கை ரி ரிட்டர்ன் பண்ணும்போதோ இல்லை வந்து அவங்க படிச்சிவிட்டு அ அவங்க அந்த அந்த அந்த இடத்துல வைக்கிம்போதோ அவங்கள்ட்ட சொல்லிவிடுங்க ஏன்னா அடுத்தடுத்த வரவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அரேஞ்மெண்ட்டுங்கிறது கரெக்ட்டாக இருந்துச்சுன்னா ஓகே சார் தேங்க் யூ சார் நான் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறன் சார்